ஆ சொல்லுங்கள் மேடம் ஆமாங்க மேம் ஆ கண்டிப்பாக பண்ணி தரோம் மேம் எந்த ரேட்டில் கேட்குறீங்க எந்த மாடலு எப்படி வேணும் உங்களுக்கு ஃபேன்சியா இல்லை காட்டனா இல்லை சில்க் மாதிரிங்களா எந்த மாதிரி வேணும் உங்களுக்கு ஆ அமௌண்ட் எவ்வளோவுல உங்களுக்கு எதிர் பார்க்குறீங்க ம் கண்டிப்பாக மேம் நீங்கள் இருபது ஸாரி கேட்கறதுனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டிஸ்கௌண்ட் பண்ணிக் கொடுப்போம் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கறதை மாதிரினால் உங்களுக்கு டிஸ்கௌண்ட் பண்ணிக் கொடுக்குறோம் நேரில் வாங்க எங்கள் ஷாப்க்கு வந்து பார்த்துட்டு நாலஞ்சு டிஸைனில் வெச்சுருக்கோம் ஸாரி சில்க் காட்டனில் உங்களுக்கு எந்த டிஸைன் பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கனால் நாங்கள் அதே மாதிரி ஆட்ரு கொடுத்துட்டுவோம் நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம் ஓகேங்களா மேம் ஆ சரி மேம் கண்டிப்பாக நாங்கள் பண்ணிக் கொடுக்குறோம் மேம் நீங்கள் வாங்க நேரில் வாங்க வந்துட்டு என்னெனு பண்ண முடியும் இல்லைனா உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கனா உங்களுக்கு வாட்ஸ்ஆப்பில் அந்த நாலு டிஸைன்ஸ் அனுப்பிச்சிவுட்றேன் உங்களுக்கு அது ஓகே அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை சூஸ் பண்ணி உங்களுக்கு ஆட்ரு கொடுக்குறோம் இல்லை வேறு மாதிரியும் இல்லை நாங்கள் நேரில் வந்து பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னீங்கனாலும் நாங்கள் நேரில் வந்து பண்ணித் தாங்க பண்ணிக் கொடுக்குறோம் உங்களுக்கு வாங்க நீங்கள் ஆ கண்டிப்பாக நாங்கள் பண்ணிக் கொடுக்குறோம் மேம் இன்றைக்கி ஈவினிங்க்குள்ள உங்களுக்கு அனுப்பிச்சிவுட்டுறோம் வாட்ஸ்ஆப்பில் உங்களுக்கு கலெக்ஷன் எது பிடிச்சிருக்குனு சொன்னீங்கன்னா நாங்கள் நாளைக்கு ஆட்ரு கொடுத்துடுவோம் அப்புறம் ஆட்ரு ஓகேனு ஆகிட்டா உங்களுக்கு கால் பண்ணுறோம் நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணி வாங்கிட்டு போகலாம் மேம் ஆ தேங்க் யூ மேம்